கொங்கு மாடு இணைச்சு பொம்பளை பால் பாலோ மோரோ கொண்டு வரும் போது இந்த குர்ஸு வந்து மேலே தட்டி தட்டி விட்ருக்கு அப்போ தட்டி தட்டி விடுதே அப்படின்ட்டு பார்க்கும் போது அது தோண்டி பார்த்துக் இது எப்போதுமே அது கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் போது அது தோண்டி பார்த்துருக்காங்க அது வந்து இந்த சிலுவை மேலே உள்ள அந்த கம்பு தட்டியிருந்துருக்குது அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தா அது ஒரு சிலுவை மாதிரி இருந்திருக்குது அதனால அது சு குர்ஸு ஒரு குர்ஸு இருந்திருக்கு குர்ஸை பார்த்த உடனே அது என்னென்னா அவங்க அதை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி அதை வச்சு அதில் வ வழிபாடுகள் எல்லாம் நடத்தி வெச்சுருக்கோம் அதனால தான் இன்றைக்கி வர இந்த இது வந்து குர்ஸு கோயில் இந்த தெரு வந்து குர்ஸு கோயில் இண்டு இன்றைக்கி வர அது விளங் விளங்குது குர்ஸு கோயிலு ஒரு ஒரு மாதிரி கிராமம் சின்ன ஒரு கிராமம் இதில் மிஞ்சிப் போனால் ஒரு நூறு வீடுக்கும் குறையத்தான் இருக்கும் இந்த ஊரில் ஆனால் என்ன எல்லாமே நம்ம எப்படின்னா வரு நிறையா பேர் இந்த குர்ஸு கோயில் வந்து எனக்கு விவரம் தெரிய வந்து சின்ன ஒரு கோயிலாக தான் இருந்தது அதை மண்டபமெல்லாம் கிடையாது சும்மா ஒரு சின்ன கோயில்னா சிற்பமெல்லாம் வெளியே இந்த கூடாரங்கள்லாம் இப்போ தான் போட்டுருக்காங்க முன்னாலாம் சும்மா ஒரு கோயில் மாரி இருந்தது அந்த கோயில்ல வந்து பூஜை நடக்கும் நான் சு முன்னெல்லாம் மண்டபமெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து வந்த ஃபாதர்மாரு வந்து சின்ன முன்ன வந்து ஒரு மண்டபம் கட்டினாங்கள் அப்புறம் கொடி மரமெல்லாம் இவ்வளோ ஒரு பெரிய கொடி மரமெல்லாம் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் இப்போ நா நாகரீகம் வளர வளர வளர முந்தியெல்லாம் வீடு தெருவெல்லாம் இப்போம் பெரிய வீடாக இருக்குதுல்ல நான் இந்த ஊருக்கு திரும் கல்யாணம் முடிஞ்சு வரும் போது எல்லா வீடுமே குச்சு வீடு தான் ஓலை வீடு சின்ன ஓட்டு வீடு எல்லாமே ஒ ஒரு சில வீடுகள் மட்டும் தான் கொஞ்சம் மட்டப்பா வீடு மாதிரி இருந்திச்சு இப்போ தான் எல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து வெளிநாட்டில் கப்பல் வேலை வெளிநாட்டு வேலை அப்படின்னு எல்லோரும் போய் படித்து வே டீச்சர் வேலை இப்படி பார்க்குறனால இந்த தெரு பூரா வீடுகள் வந்து ஒசந்துருக்குது வீடுகள் வந்து ஒசந்துருக்குது நல்ல முந்தியெல்லாம் சின்ன சின்ன ஓட்டு வீடு தான் இப்போ பெரிய வீ எல்லாமே நல்லா பெரிய வீடாக இருக்குது இது முன்னே இருந்த ஆள்கள்லாம் இப்போ இல்லை இப்போ முன்னல்லாம் படிப்பறிவு நிறையா பேருக்கு படிப்பு எல்லாம் கிடையாது இப்போ வந்து எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து எல்கேஜி இந்த ஜேம்ஸ் ஸ்கூல் வந்து வந்த நாளில் ஜேம்ஸ் ஸ்கூல் வந்த நாளில் இருந்து எல்லா பிள்ளைகளுமே இந்த இங்கிலீஸ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இங்கிலீஸ் படிக்கணும் எல்லா முன்னால்லாம் இங்கிலீஸு தமிழ் தான அதனால வந்து எல்லா சின்னதுலே கொண்டு யூகேஜி எல்கேஜி பத்து வரை இருக்குது பத்து வரை எல்லா பிள்ளைகளும் இங்கிலீஸ் படிக்கும் அதனால் இப்போ வந்து குர்ஸு கோயில் தெரு வந்து நல்லா நாகரீகமாக எல்லா வளர்ச்சியும் எல்லாமே இந்த ஊரில் எல்லா வளர்ச்சியும் பெற்று நல்லா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது